எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தோட்டம் இருக்குது நாங்கள் அங்கே தோட்டத்துக்கு வேலைக்கு போகும் போது நிறையப் பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க வ வெறு விற்கிறக்காக வந்து இங்கே காட்டுக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க அப்புறம் நாங்கள் சந்தையிலும் வச்சு விற்பாங்க அப்போது நாங்கள் சந்தைக்கு போகும் போது இங்கே வாங்கிறப் போது ஒரு ரேட்டு இருக்கும் அங்கே போகும் போது அதைவிட கொஞ்சம் டபுள் மடங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே கம்மியாக இ நெ விவசாயம் பண்ணுற நிலத்த தோட்டத்திலேருந்து வாங்கும் போது கம்மியாக வாங்கிட்டு போகிறாங்க இங்கே அதிக எந்த ரிஸ்க்கு எந்த கஷ்டமே படாமல் நா ஆனால் தோட்டத்துக்காரங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ராவும் பகலும் தண்ணி பாய்ச்சி வளர்த்து இவ்வளோ கம்மியான காசு கொடுத்துட்டு ஆனால் இவங்க எதுவுமே வாங்கா பண்ணாமல் வாங்கிட்டு போய் அதைவிட டபுள் மடங்கு விற்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது அதை விவசாயிகளுகிட்டேருந்து இவங்க வந்து சுரண்டுறதாதான் நான் நினைக்கிறேன்